இந்த ஆண்டு எங்கள் பகுதியில் சுற்றுலா பயணிகள் அதிக வரவு ஏனென்றால் நிறைய சுற்றுலாத் தலங்கள் நிறைய வந்து இப்போது திறக்கப்பட்டுள்ளதுனால நிறைய சுற்றுலா பயணிகள் பஸ் கார் அது மூலயமா நல்லா சுற்றி வந்துகிட்டுக்குறாங்க வராங்க அவர்களுக்கு என்டேர்டைன்மென்ட் நிறைய நடந்திருக்குது நிறையா பயனுள்ளதாகவும் இருக்குது நாங்களும் சுற்றி சுற்றி பார்க்க வெளியில் போயிருக்கோம்